இப்போதுங்க தமிழ் நாட்டில் வந்து அதிகமாக சேதப்படுத்தின புயல்னால் கஜா தானே மிக்ஜாம் இந்தமாதிரி புயலெலாம் வந்து ரொம்ப சேதம் அடைஞ்சுருச்சுங்க தமிழ் நாடு வந்து அது பெரும்பானமான சொல்லப் போனால் சென்னை சென்னையில் வந்து ஏகப்பட்ட இதுங்க நஷ்டங்க எல்லா மக்களுக்கும் ஒரு அதாவது அவங்களோட டெய்லி லைஃப்பை வந்து இது பண்ண முடியாமல் ரொம்ப சேதம்ங்க ஏகப்பட்ட சேதம் கோடிக்கணக்கில் சேதம் அதுப்போக மக்களில் நிறையா பேர் இறந்து போய்விட்டாங்க அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் ஒரு நாள் ராமேஸ்வரம் ஒரே நைட்டில் ராமேஸ்வரம் வந்து இதாகிருச்சுங்க அது ராமேஸ்வரம்னால் ராமேஸ்வரம் இருக்கிற பக்கத்தில் அது பக்கத்தில் ஒரு ஊருங்க ஒரே நைட்டு ஒரு நைட்டில் வந்து அந்த ஊரே அந்த ஊர் எல்லாமே முடிஞ்சுச்சுங்க அந்த ஊரில் ஒருத்து ஒருத்தர் கூட இல்லைங்க இல் அந்த ஊரில் இருக்கிற எல்லாேருமே போச்சுங்க எல்லாம் அந்த ஊரே முடிஞ்சுச்சுங்க அந்த ஊர் ஒரே நாளில் கடலால் அந்த ஊரில் வந்து ஒருத்தர் கூட இல்லைங்க எல்லாம் எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாமே போயிடுச்சுங்க அதேமாதிரி இப்போது இப்போது வந்து மிக்ஜாம் புயல்னு வந்துச்சு அதுவும் அப்படி தாங்க சென்னையில் வந்து அதாவது ரெண்டாயிரத்து பதினைஞ்சுல வந்து செயற்கை வெள்ளம் அந்தமாதிரி வந்துச்சுங்க ஆனால் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு மிக்ஜாம் புயல் இது வந்து ஏகப்பட்ட சேதம்ங்க அதாவது ஒரு ஒரு கரண்ட் இல்லை அதாவது ஒரு பேசிக் ஒரு அடிப்படைத்தேவை ஒரு மக்களுக்கு அடிப்படைத்தேவை என்னவோ அதைக்கூட ஒரு கவர்ன்மெண்ட்னால் பூர்த்தி பண்ண முடியல அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் சேதாரம் அந்த அளவுக்கு எல்லாம் தண்ணி தேங்கி நின்றுட்ருக்குதுங்க இப்போது தண்ணி வந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது தண்ணி எங்கேயோ ஒன்று போனால் தாங்க போகமுடியும் இல்லை வெள்ளமெலாம் குறையும் அந்த வெள்ளம் நீரெலாம் குறையும் ஆனால் எங்கேயும் போகிறக்கே வழி இல்லைங்க நிறையா இடத்துல நிறையா இடத்துல நிறையா பேர் இது அதாவது அவர்களுக்கு சாப்பாடு தண்ணி பால் பாக்கெட்டு அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இது பண்ணிணாங்க நிறையா பேர் நிறையா இடத்துலருந்து முக்கியமாக தமிழ் நாட்டில் ச தமிழ் நாட்டில் வந்து சென்னைக்கு வந்து தமிழ் நாட்டிலருந்து நிறையா மாவட்டங்கள்லருந்து நிறையா பொருட்கள் வந்து கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க கவர்மெண்ட்டும் அவங்களால முடிஞ்ச உதவி பண்ணிணாங்க அவர் ஹெலிகாப்டரில் வந்து மக்களை மீட்கிறது வெள்ளத்தில் சிக்கியிருக்குற மக்களை வந்து மீட்கிறது இந்தமாதிரி நிறைய கவர்மெண்ட் அவங்களால என்னென்ன முடியுமோ எல்லாமே பண்ணிணாங்க டெல்லி கவர்மெண்ட்டும் அப்படி தான் டெல்லி கவர்மெண்ட்னால் என்ன என்ன இது என்ன இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன உதவி பண்ண முடியுமோ எல்லா உதவியும் பண்ணிணாங்க இந்தமாதிரி நிலச்சரிவு இந்தமாதிரி நிறைய இயற்கை பேரழிவு வந்திருக்குதுங்க இந்தமாதிரி அதாவது வந்து இனிமேல் அது வராமல் எப்படி இது பண்ணணும்னு நாம் வந்து இப்போ பார்க்கணுங்க இப்போ வந்ததெல்லாம் விட்டணும் இனிமேல் நாம் இந்தமாதிரி தண்ணி தேங்காமல் இந்தமாதிரி இருக்கிறத நாம் வந்து இப்போது வந்து அதை கவனிக்கணுங்க